ஹாய் நண்பா எப்படி இருக்க வேலையெல்லாம் எப்படி போகுது ஆமாம் உன்னோடய கடன் விண்ணப்பம் சம்பந்தமா என் கிட்டே பேன் கார்ட் கேட்டிருந்தல்ல கவலையேப்படாதே டிஜிலாக்கர்ன்னு ஒரு ஆப் வச்சுருக்கேன் அந்த ஆப்பில் நம்மளோடய எல்லாம் டாக்யூமெண்ட் சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து வைச்சு சேமித்து வச்சுக்கலாம் அதுலேருந்து எப்போ எந்த நேரத்தில் நீ கேட்டாலும் நான் டக்குன்னு கொடுத்துருவேன் அந்த ஆப்பில் வந்து நம்மளுடைய எல்லா ஆதாரங்கள் நம்மளோடய முக்கியமான சர்ட்டிஃபிக்கேட்ஸ் எல்லாத்தையுமே வைச்சுக்கலாம் அதை வந்து ஒரு டாக்யூமெண்ட் வேலட்டுன்னு சொல்லலாம் அதை வந்து எல்லா நேரத்துக்கும் நமக்கு உதவியாக இருக்குது அவசரத்துக்கு தேடுறப்போ எதுவுமே கைக்கு கிடைக்காது ஆனால் வந்து இதில் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால் நீ கவலைப்படாத நான் உனக்கு அமுச்சு வைக்கிறேன் இந்த ஆப் வந்து நல்லா இருக்குது நீயும் யூஸ் பண்ணி பார் இந்த ஆப்பில் வந்து நீ லாக்இன் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டு உன்னோடய எல்லா டீட்டெயில்ஸுயும் அதில் வந்து நீ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற எல்லா காரியங்களையும் நீ வந்து ஃபில் பண்ணிவிட்டு உன்னோடய சர்ட்டிஃபிக்கேட்ஸ் டாக்யூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து அதில் போட்டு வச்சுக்கிட்டேன்னா உனக்கு எப்போ தேவைப்படுதோ இல்லை எப்போ கேட்குறாங்களோ அதை நீ வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்தர்லாம் நம்ம வேலை வேலைக்குப் போகிற நேரத்தில் அவசரத்தில் தேடிகிட்ருக்க முடியாது எதையும் அதனால் இதை நீ ட்ரை பண்ணிப் பார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ஆப்பு இது கூட வந்து உனக்கு ஏதாவது கூடுதல் விவரம் வேணுன்னாலும் என்கிட்ட சொல் நான் அமுச்சு வைக்கிறேன்